இப்போ நான் பார்த்திங்கனா ஒரு மளிகை கடை வச்சியிருக்கோங்க நானும் எங்கள் அண்ணனும் சேர்ந்து வச்சியிருக்கோம் ரெண்டு பேரும் பண்ணிட்யிருக்கோம் அது பார்த்திங்கனா ரொம்ப இப்போ ஒரு மூணு வருஷமாக ஸ்டார்ட் பண்ணி ஆயிருச்சு பர்ஸ்ட்ல ஸ்லோவாருந்துச்சு அதுக்கப்புறம் கஸ்ட்டமர்லான் பிக்கப் பண்ணி இப்போ நல்லா மூவாயிட்யிருக்கு தீபாவளி பொங்கல்ன்னா நாங்கள் பெஸ்ட்டு ஒரு ஆயர்ரூபாய்க்கு ஜாமான் வாங்குனாங்கன்னா அவங்குளுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸ்சு எதாச்சும் கொடுப்போம் கிஃப்டாக இப்போ ப்ளாஸ்ட்டிக்கு ஒரு இரநூறுவா இரநூத்தம்பதுரூவா மதிப்பு மிக்க பொருள் ஒரு ஒரு அறநூறு எழுநூறுன்னா அதோட சின்ன வாலிமாரி அதுமாரி கொடுப்போம் இப்போ பார்த்திங்கனா இப்போ நிறையா கஸ்ட்டமர்ஸ்லான் ரெகுலராக நம்பள்கிட்ட இந்த தரமான ஜாமானை மளிகை பொருள்லான் தரமாருக்கும் வார வாரம் வரும் நம்ப பழைய ஸ்டாக்லான் எதுவுமே வச்சிக்கறதில்லை அப்பைக்கு ஓடுறதை நம்ப ஆர்ட்ரு பண்ணி அப்பப்போ வரும் அப்போதான் கஸ்ட்டமரும் கரெட்டாக நம்பள்கிட்ட வந்து வாங்குவாங்க அந்த ரேட்டியும் நமக்கு லாபத்தை கம்மியாக வச்சிக்கிட்டு கரெட்டாக மெயின்டன் பண்ணிகிட்யிருக்கோம் அதனாலதான் கஸ்ட்டமர்லான் நம்பளை ரொம்ப அட்டாச்சிடாகருப்பாங்க நம்ப வீடு இது ஃபேமிலின்னாலும் அவங்க வீட்டில் எதாச்சும் விஷேசம் நடந்தாலும் நமக்கு பத்திரிக்கை வைப்பாங்க நான் போயிவிட்டு வருவேன் இப்போ ஜனம் ஜாமம் இப்போ கல்யாணத்துக்கு வாங்குறாங்கன்னா கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு வாங்கிப்பாங்க அப்புறமேலு ஒரு பையித்து ஒரு வாரத்தில் பணம் சேந்தோன நமக்கு கொடுத்துருவாங்க அந்தமாதிரி ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டு இது பண்ணுறோம் சில பேர் கொஞ்ச நாள் லேட் பண்ணியிருவாங்க பணம் கேட்டு பார்ப்போம் கரெட்டாக கொடுத்துருவாங்க ரொம்பலான் இது பண்ணுறதில்ல யாரும் நிறையவா எல்லா மக்களும் நல்ல வேலைக்கு போகறாங்க நல்ல பணப் புழக்கம்லான் அதிகமாகருக்குது அதனால் கடை நல்லா போயிட்யிருக்கு இதான் நாங்கள் பண்ணுற தொழில் நல்லா பண்ணிகிட்யிருக்கோம்